திருமணத்தில் மணமக்களுக்கு வந்து பரிசுகள் பெண் வீட்டார்களுக்கு பெண் வீட்டார்கள்கிட்ட வந்து மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து வரதட்சணை கேட்குறது வழக்கமான ஒரு விஷயம் ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் வந்து எல்லாம் மாறிகிட்டு வருது ஆண்கள் வந்து பெண்களுக்கு நகைகள் போட்டு கல்யாணம் பண்ணிகிட்டு போய் போகு போகிற அளவுக்கு நாகரிக லெவல் வந்து வளந்துருக்குது ஆனால் வந்து அந்த சம்பிரதாயங்கள் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி பெண் வீட்டார்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டார்களுக்கு நகைகள் வண்டி சீ பாத்திரங்கள் இது மாதிரி பலதரப்பட்ட சீர்வரிசைகள் செஞ்சிகிட்டே இருக்கிறது இன்னமும் வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயந்தான் அதையும் தாண்டி மாப் மாப்பிள்ளையோடய நண்பர்களும் சரி பெண்ணோடய நண்பர்களும் சரி இருவருக்கும் கிஃப்ட்டு ப்ரசண்ட் பண்ணுறது அப்பறம் கல்யாணம் மண்டபத்தில் பார்த்திங்கனா மாப்பிள்ளைக்கு மச்சான் மச்சினன் மோதிரம் போடுவாங்க அவங்களுக்கு வந்து மறுபடியும் மாமி சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு ட்ரஸ் எடுத்து கொடுக்குறது இது மாதிரி பல விதமான பாரம்பரிய வழக்கங்கள் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது வரதட்சணை கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் வரதட்சணை கொடுக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற கால கட்டத்தில் மாப்பிள்ளை வீட்டில் வரதட்சணைன்ற வா வார்தையே யாரும் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது பெண் வீட்டார்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னோடய பிள்ளைகளுக்கு ஆபரணங்களை போட்டு பாத்திரங்கள் சீர் வரிசைகள் இது மாதிரி எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணிக் கொடுக்குறாங்க பெண் பெண் தோழிகளும் சரி ஆண் தோழர்களும் சரி கல்யாணத்தில் பெண்களுக்கு இப்போ பரிசுகளை பரிமாறி அப்பறம் கேக்கு வெட்டி செலெப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்குது இருந்தாலும் கூட மணமக்களுக்கு வந்து என்ன சொல்வது மணமக்களுக்கு வந்து வரதட்சணை அப்படின்ற பேரை வந்து பெருசாக வைக்காமல் பெண் வீட்டார்கள் வந்து அவங்க பொண்ணுக்கு சந்தோஷத்துல அவங்க பொண்ணு தன்னோடய பெண்கள் பெண் வந்து எப்படி இன்னொரு வீட்டில் வாழப்போறாங்க அவங்க வந்து அந்த வீட்டில் எவ்வளோ உரிமையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி கஷ்ட்டப்பட்டாலும் சரி நம்ம வந்து பெண் கொழந்தைக்கு வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நகைகள் செஞ்சு பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு பெண் வந்து இன்னொரு குடும்பத்துக்கு போகிறப்ப சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நகைகள் பாத்திரங்கள் இன்னும் அந்த பொண்ணை ஆடைகள் வேறு என்னென்ன அந்த பொண்ணு ஆசைப்பட்றாங்களோ அவ்வளோவையும் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் வந்து வரப்போகிற மருமகளுக்கு நம்ம வந்து இவ்வளோது சேர்த்து வைக்கணும் வந்த பெண் வந்து சா ஒரு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வர பொண்ணு சந்தோஷமா அந்த குடும்பத்தில் வந்து வாழணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களும் கூட வர மருமகளுக்கு எதிர்பார்ப்போடு நிறைய சேமித்து வைக்கிறாங்க அது தான் வந்து இன்றைய காலக்கட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேருமே வந்து மணமக்கள் வந்து ஆண் வீட்டிலும் சரி பெண் வீட்டிலும் சரி இரு வீட்டார்களுமே வந்து இரண்டு பேரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்ற ஒரு காரணம் ஒரு டாப்பிக்கை வந்து மைண்ட்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்களால முடிஞ்சதை வந்து பரிசு அப்படின்ற இதில் கொடுத்து மணமக்களை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக் கொடுக்குறாங்க இன்னும் வந்து அவங்க வாழ்க்கையில சிறந்திருக்க என்னென்ன ஆசைப்பட்றாங்களோ அவ்வளோவும் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்கவுங்களோட பேரண்ட்ஸோடய கடமை கண்டிப்பாக வந்து பரிசுகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது மாப்பிள்ளை வீட்டில் வந்து வேணாம் எங்களுக்கு வந்து நகை வேணாம் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே பெண் வீட்டார்க்காரங்க வந்து விடுறது இல்லை நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக் கொடுக்குறப்ப நம்ம பொண்ணு தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவும் செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பொண்ணு போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் ரெடி பண்ணிக்கொடுத்து அவங்கள நிம்மதியாக வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பரிசுகள் கொடுக்குறாங்க வரதட்சணை கொடுக்கிறாங்க அதுக்கு பேர் வரதட்சணை கிடையாது இன்றைக்கி காலக்கட்டத்தில் பெண் பெண் நிம்மதியாக அதுக்கு பிடித்த மாதிரி வாழணும் அப்படின்ற காரணத்தினால ஆபரணங்களும் சரி பாத்திரங்களும் சரி வண்டிகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படுகிறது பெண்ணு என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறாங்க